கல்வியறிவு வந்து அனைவருக்கும் தேவைப்படும் ஒரு விஷயம் அதை நம்ம ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறது நம்ம வந்து ஒரு கணினியோ அல்லது ஒரு கைபேசியிலியோ ஒரு விஷயத்த படித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு கல்வியறிவு மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் படிக்காதவர்கள் தவறவிடும் விஷயன்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பொதுவாகவே ஒரு ஒரு விஷயத்துல நல்லது கெட்டது அவர்களுக்கு வந்து கொஞ் கணிக்கிறது சிரமமான விஷயமா இருக்கும் அல்லது ஒரு பொருள் எழுதியிருக்குறதோ அல்லது ஒரு விஷயங்கள கேள்விப்பட்றதை வந்து கணிக்கிறதுலையும் அவங்களுக்கு கொஞ்சம் விஷயங்கள வந்து தவறவிடுவாங்க அதனால் கல்வியறிவு வந்து வாழ்க்கையில் மிகவும் இன்றியமையாதது அது எல்லா இடத்துலையும் பயன்படும் எப்போவும் பயன்படும் நம்ம எங்கே போனாலும் அந்த கல்வியறிவு வந்து நமக்கு உதவி செய்யும் படிக்காதவர்கள் தவறவிடும் விஷயம் வந்து எல்லா இடத்துலையுமே கவனைக்குறைவாக இருப்பாங்க இதுமட்டும்தான்